எனக்கு வந்து விக்ரமாதித்தியன் புக்கு வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசையாருக்கு அதை வந்து நான் அடிக்கடி படிப்பேன் எனக்கு அது ரொம்ப படிக்கணும்னு ஆசையாகருக்கும் அது வந்துட்டு எப்போல்லாம் ஃபிரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் அந்த புக்கை நான் எடுத்து படிப்பேன் ஏன் அந்த புக்கை படிக்கறேன்னா எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வர கதைகளும் சரி அதில் சொல்கிற அந்த விளக்கங்களும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் அந்த விக்ரமாதித்தியன் புக்கை வந்து ஒரு முறை இல்லை பல முறைனாலும் படிப்பேன் அதே விக்ரமாதித்தியன் புக்கை வந்துட்டு ஒரு படமாக போட்டு காமிச்சாலும் அதையும் நான் படிப்பேன் அதை பார்க்கணுனே எனக்கும் ரொம்ப ஆசையாகதான் இருக்குது அந்த விக்ரமாதித்தியன் கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகமும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு அந்த விக்ரமாதித்தியன் கதையை வந்துட்டு நான் திரும்ப திரும்ப படிப்பேன் அதை வந்துட்டு ஒரு திரைப்படமாகவும் பார்க்க ஆசைப்படுவேன் அப்புறோம் வந்துட்டு அது சுருக்கமா கிடச்சு அதோடய கதையை ஒரே சுருக்கமாகவும் நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனக்கு அந்த விக்ரமாதித்தியன் கதை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதை நான் பல முறை படிப்பேன்